ஃபர்ஸ்ட்டு பிரபஞ்சம்யோம் ஒன்று தான் இருக்கா இல்லை நிறையா இருக்காங்கிற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி அதுவும் இந்த பிரபஞ்சம் மூலியமாக தான் வந்து நம்ம கடந்த காலத்தை வந்து போவ முடியுமா ஏன்னா கடந்த காலத்தில் போனால் நம்ம வந்து தப்பாக பண்ண விஷயத்தை கூட ரைட்டாக மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுமாரி பிரபஞ்சம் வந்து ஒன்று தான் இருக்கா இந்த பிர ஒரு பிரபஞ்சம் தான் ஒரு சூரியன் தான் இருக்கா அந்தமாரி நிறையா கேள்வி இருக்கு நம்ம பிரபஞ்சத்தில் வந்து தெரிஞ்சதை விட தெரியாதது தான் அதிகம் அதைப்பத்தி யாருமே யோசிக்கிறதில்லை அது பிரபஞ்சம் வந்து எப்படி உருவாச்சு எதனால நம்ம வந்து உயிர் வாழ்றோம் இது எதுவுமே புரியாத புதிர்களாகவே இருக்கு அதுமாரி இந்த பிரபஞ்சம் நம்ம கடந்த காலத்துக்கு போகற ஒரு விஷயம் நடந்தால் சூப்பராக இருக்கும் அதை வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஏன்னா கடந்த காலத்துக்கு போயிவிட்டு நம்ம எப்படி இருப்போம் அதே மாதிரி ஃப்யூச்சருக்கும் போயிட்டு நம்ம எப்படி இருப்போம் அதை வந்து பார்க்க முடியும் அது ரொம்பவுமே வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும்